இது உங்கள் பேங்க்கிலேருந்து எனக்கு அடிக்கடி லோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆ அதெல்லாம் கரெக்டாக தான் கட்டிக்கிட்டிருக்கேன் லோன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கால் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே லோன் எடுத்து ப்ராப்பராக கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் அது உண்மையான காலா இல்லை ஃபேக்கா என்னென்னு தெரில அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா ஓகே

ஆ ஆ ஓகே

சரிங்க நான் இன்னொரு த்ரீ டேஸ் கழிச்சி வரலாங்களா

இல்லை எனக்கு லோனெலாம் எதுவும் வேண்டாம் அது வந்து நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் இது கட்டிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து மறுபடியும் இந்த அடிக்கடி கால் வரவும் தான் அது என்ன உங்கள் சைட்லேருந்து வருதா எப்படின்னு அதுதான் செக் பண்ணலான்ட்டு

ஆ ஆ சரிங்க உங்கள் பேர் ஆ ஓகே ஆ ஆ ஆ அது எப்படி மிஸ் ஆகிருக்குங்க ஆ எனக்கு வந்து அடிக்கடி வந்து எனக்கு ஒர்க் டைம்லலாம் வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது

சரிங்க இப்போ நீங்கள் வந்து நேரில் வந்தால் தான் வந்து செக் பண்ணி இது பண்ணுவீங்களா இப்போ நேரில் வந்தால் தான் உங்களால் செக் பண்ண முடியுமா

ம் சரிங்க நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அதுதான் எனக்கு எப்படி வர்றது என்னென்னு தெரில அது தான் சரி

சரிங்க சரிங்க நான் நான் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் வாங்கியிருந்தேன் ஹௌசிங் லோனு அதை வந்து கரெக்டாக தான் கட்டிகிட்டே இருக்கேன் அதை வந்து கால் வரவும் அதுதான் உங்கள் கிட்டே என்ன ஏதுன்னு கேட்கலான்னு கால் பண்ணிணேன் இல்லை இல்லை புதுசாக அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்